இப்போ கிராமத்தில் வந்து இப்போ நிறையா வந்து எதுவுமே இல்லை எதுக்கெடுத்தாலும் நம்ம நகரத்துக்கே போக வேண்டியதாக இருக்குது ஆஸ்பிட்டலு ஸ்கூலு எதுக்கெடுத்தாலும் நம்ம பத்து கிலோமீட்டரு பஸ்ஸு ஏறி போகணும் அதே வந்து நம்ம கிராமத்துலேயே இருந்தால் வந்து நல்லா யூஸ்புல்லாக இருக்கும் மக்களுக்கும் ஹெல்ப்புல்லாகவும் இருக்கும் அப்புறம் நகரத்தில்தான் வந்து எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்குது கிராமத்தில் எதுவுமே இல்லை போக்குவரத்தில் இருந்து எல்லாமே நகரத்தில்தான் எல்லாமே இருக்கிறது அப்புறம் வந்து கிராமத்தில் வந்து நிறையா பஸ்ஸு எதுவுமே போகிறது இல்லை நகரத்தில் தான் எல்லாமே போகுது